இப்போ வந்து காரைக்குடிக்கு பக்கத்தில் அமராவதி புதூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி கலை மற்றும் கைவினை நுகர்வோருக்கான அணுகல் வந்து ரொம்ப லோ பிரைஸில் வந்து கிடைக்கிது ரொம்ப மலிவான விலையில் மக்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் தான் அது வந்து எல்லாம் அங்கே போகிற ட்ரெயினிங் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்களே ஹேண்ட் மேடாக கையால் மேக் பண்ணது தான் அதேமாரி அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும் ஏன்னா ஃபுல்லாக ஹேண்ட் ஸ்டிச்சஸ் மிஷின் ஸ்டிச்சஸோடு ஹேண்ட் ஸ்டிச்சஸ் ரொம்ப ஸ்டாராங்கா இருக்கும் ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கும் அதேமாரி உங்களுக்கு என்ன இந்த மாதிரி நிறைய இங்கே மானியங்கள் தள்ளுபடி மலிவு விலை திட்டம் எல்லாம் அங்கே இருக்கு இங்கே தான் அமராவதி புதூர் அங்கே வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே எல்லா ப்ராடக்ட்ஸுமேனா வந்து பீட் ஒர்க்ஸ் மைக்ரோ மேக்ரேனி மோக்ஸ் அப்றம் வந்து பனை ஓலை அப்றம் வந்து பெயிண்டிங்ஸ் டூடுல் ஆர்ட் அது அப்பறம் வந்து அந்த மிஷின் எம்ப்ராயிட்ரி இந்த மாதிரி நிறையா இது கோர்ஸஸ்லாம் வந்து இங்கே அஃபோர்ட் பண்ணுறாங்க அதேமாரி இங்கே கோர்ஸஸ் அஃபோர்ட் பண்ணுறது இல்லாமல் அங்கே ஒர்க் பண்றவங்களே மேக் பண்ண ப்ராடக்ட்ஸ வந்து அவங்க முடித்த ஒரு ட்ரெயினிங் வந்த பீப்பிள்ஸ் முடிஷ்ட்டு போனதுக்கப்பறம் அந்த ப்ராடக்ட் எல்லாம் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டு அங்கே வந்து விற்கிறாங்க அங்கே ரொம்ப மலிவான கலை நுகர்வோருக்கான அதில் வந்து ஆர்வம் உள்ளவங்க போய் கண்டிப்பாக வாங்கலாம் அஃபோர்டபுள் பிரைஸஸ்